சுகரு எனக்கு சுகரு இருக்கு நான் என்னென்ன செய்வன்னா சாப்பாட்டில் ஏன் உடம்ப கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வேன் ஏன்னா நான் மாத்தர மருந்து சாப்பிடா அதே சாப்டுட்டுருக்குன்னுங்குறதுக்காக காலையில் ரெண்டு சப்பாத்தி மத்தியானோம் கொஞ்சம் சாப்பாடு அப்புறோம் நைட்டு கோதுமை ரவா உப்புமா அப்புறோம் காலையில் எந்திரிச்சு இந்த கசாயம் வச்சு கொடுப்பேன் ஆவாரம் பூ கசாயம் அப்புறோம் அந்த கொய்யாக்காய் இலைய கொதிக்க வச்சு குடிக்கிறது கொய்யாக்காய் சாப்பிட்றது டீ காஃபி எல்லாம் அளவோட சுகர் போட்டு சாப்பிட்றது அது நாட்டுச்சக்கரை தான் நான் பயன்படுத்தி சாப்பிடுவேன் உடம்புலே சுகரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு வரணும் மாத்தர மருந்து எடுத்துகாமண்ட்டு நானாகவே முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நா காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக எந்திரிச்சு வாக்கிங் போகறது அதுக்கப்புறோம் நைட்டு சாப்பிடுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போகறது இப்படியே பண்ணி பண்ணி நானே சுகரை ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்காம நானே எனக்குள்ளே கண்ட்ரோலாக வச்சுட்டு இருக்கேன் அதிகமாக நான் என்ன சாப்பிடுவேனா கொய்யா இல கொதிக்க வச்சு சாப்பிடுவேன் கொய்யாக்காய் சாப்பிடுவேன் இந்த ஆவாரம் பூ கசாயம் வச்சு சாப்பிடுவேன் இந்த கசாயம் தான் சுகரை குறைக்கிறது அதிகமாக சப்பாத்தி கோதுமை ரொட்டி கோதுமை பொருள் அதிகமாக கோதுமை பொருள் சாப்பிடுவேன் கோதுமை பூரி எல்லாம் சாப்பிடமாட்டேன் சப்பாத்தி அது தான் சாப்பிடுவோம் அதிகமாக அது சாப்பிடா தான் சுகரு சப்பாத்தியை சாப்பாட்டில் தானே அப்புறோம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனாலதான் சாப்பாட்டுலையே குறச்சிக்கிட்டு வரேன் என் உடம்ப நான் தான் பார்த்துக்கணுங்குறத்துக்காக சாப்பாட்டுல கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன்